எங்க மாஸ்டர் எனக்கு நண்டு சூப் ஒரு மூணு சூப்பும் மட்டன் சூப்பு எலும்பு சூப்பாக எலும்பில் சூப் போடுவீங்களேங்க அந்த சூப் ஒரு நாலு சூப்பு சிக்கன் நாட்டுக்கோழியில் வந்து சூப்பு நல்லா கோழியாக பார்த்து நாட்டுக்கோழி சூப்புங்க அதில் ஒரு ரெண்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு விருந்தாளி வந்துருக்காங்க அதனால வீட்டுக் கொண்டு போகணும் கொஞ்சம் சூடு ஆறாமல் இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது எந்த மாதிரி பேக் பண்ணி தரீங்கன்னு சொல்ல முடியுங்களா இல்லை ஹாட் பாக்ஸில் இல்லைனாக்க ஏதாவது சூடு ஆறாமல் பார்த்து எனக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக மட்டன் இது தனியாக சிக்கனை இது தனியாக நண்டு சூப்பை தனியாக ஒவ்வொன்னும் தனித்தனியாக போட்டு பேக் பண்ணி சூடு ஆறாமல் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்